கல்விக்கடன் எனக்கு நெரு எனக்கு நெருங்கின ஒரு நண்பர் ஒருத்தவர் பெற்றிருந்தார் அவர் பன்னிரெண்டாவது முடிச்ச பிறகு பார்த்திங்கனா பண வசதி அடுத்தக்கட்ட படிப்பு படிப்பதற்கான பணவசதி இல்லாததுனால் இந்த கல்விக்கடனை பற்றி தெரியும் வந்தது அதனால் அவர் பேங்க் போய்விட்டு அது அப்ளை பண்ணார் நல்லா படிக்கக்கூடியவர் நல்ல மதிப்பெண் பன்னிரெண்டாவதில் எடுத்து இருக்காரு அந்த கல்விக்கடன் மூலியமாக அவர் திரும்பவும் கல்லூரி படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது அந்த கல்விக்கடனில் பார்த்திங்கனா அவர் வாங்கி அதன் மூலியமாக பயன்பெற்று அந்த படிப்பு எல்லாம் முடித்து இன்னைக்கு அந்த கல்விக்கடனால் பார்த்திங்கனா அவர் ஒரு நல்ல முதல் பிஹெச்டி வரைக்கும் படிச்சு இன்னைக்கு அந்த கல்விக்கடனில் அநேக மாணவர்களை அதில் ஊக்கப்படுத்துகிறார் அவரும் அநேக மாணவர்களை படிக்க வச்சிகிட்டு இருக்குறார் ஒருவேளை இந்த ஒரு நல் இந்த நல்ல திட்டம் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த நல்ல மனிதர்கள் ஒரு இட ஒரு உயர்ந்த இடத்திற்கு போயி இருக்க முடியாது அதாவது இந்த கல்விக்கடன் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு திட்டம் மாணவர்களுக்கு அவர்கள் நினைத்த படித்த படிப்பை படிக்க முடியும் கல்விக்கடன் வந்து நம்ம நமது அரசாங்கம் கொடுத்தது மிக பெரிய ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாய் நான் பார்க்கிறேன் அதுமாத்திரம் இல்லை இந்த கல்விக்கடனை அநேகர் பற்றி இதை பற்றி தெரியுறது இல்ல அதனால இது அநேகருக்கு இதை அரசாங்கம் வந்து தெரியப்படுத்தணும் அநேகர் இது மூலியமாக வந்து பார்த்திங்கனா அந்த கல்விக்கடனை பெற்று நல்ல முறையில கல்விகள் படித்து அநேகருக்கு அவங்க ஒரு முன்னுதாரணமாய் செய் நடக்கணும்ன்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்படுகிறேன் இந்த கல்விக்கடன் பார்த்திங்கனா இந்த அரசாங்கம் இதை ஒதுக்கி இருக்குற்காக அரசாங்கத்திற்க்கு இந்த நேரத்தில் கூட நன்றி சொல்ல நான் கடமைப்பட் இருக்கேன்